என் ஓவியங்கள மேம்படுத்த புதிய சில நுட்பங்கள் என்னவென்றால் பென்சில் டூ டூ டி பென்சில் த்ரீ டி பென்சில் அளவுக்கோல் லப்பர் ஷார்ப்னர் மட்டும் இதர இதர நுட்பங்களாகும் அதன் டிப்ஸ்கள் என்னவென்றால் அழகாக மெலிசாக வரைய வேண்டும் கலர்ஸ் ஸ்கெட்ச்சு அளவாக காெடுக்க வேண்டும் மட்டும் ஆன்லைன் ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா என்றால் யூடியூப்பில் நான் பதிவேற்றம் செய்துள்ளேன் அதுகளை நீங்கள் பார்க்கலாம்